நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுத்தெட்டு ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரம் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பத்து பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு